ஆமாம் சார் மகாலக்ஷ்மி சூப்பர் மார்க்கெட் உங்களுக்கு என்ன சார் வேணும் ஃப்ரூட்ஸ் தேவைப்படுதா சார் ஆப்பிள் ஆரஞ்சு கோவாவா ஆ இருக்குது சார் எத்தனை சார் ஒரு கிலோ வந்து ஒன் தேர்ட்டி ருப்பீஸ் சார் கோவா வந்து எய்ட்டி ருப்பீஸ் ஆரஞ்சு வந்து ஒன் டொண்ட்டி ருப்பீஸ் சார் அட்ரஸ் சொல்லுங்கள் சார் நோட் பண்ணிக்கிறேன் பெரியார் நகர் கீழ்ப்பாக்கம் ஓகே சார் அது மாரி பண்ண மாட்டேன் சார் சார் அது மாரி டோட்டல் வந்து ஒன்ஸ் இருங்கள் சார் ஒன் மினிட் சார் ஃபோர் ஹண்ட்ரட் வருது சார் டெலிவரி சார்ஜ் பிளஸ் ஃபிஃப்டி சார் இல்லை சார் டெலிவரி ஆன்லைன் டெலிவரி சார் வீட்டுக்கு வந்து பண்ணணும் ஆனால் எதுவும் டிஸ்கௌண்ட்லாம் எதுவும் இல்லை சார் ஒரு ஒன் அவரில் வந்துடும் சார் சார் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியா இல்லை ஆன்லைன் பேவா ம் ஓகே சார் இல்லை சார் அதெலாம் நம்ப டெலிவரி கரெக்டாக இருக்கும் சார் ஓகே சார் நீங்கள் சிஓடியா ஓகே சார் இன்னும் ஒரு ஒன் அவரில் வந்து உங்கள் அட்ரஸுக்கு வந்துடும் சார் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ண சொல்கிறேன் நீங்கள் வந்து வாங்கிங்க சார் சப்போஸ் ட்ரைவருக்கு எதுவும் தெரிலனா உங்கள்கிட்ட அட்ரஸ் மட்டும் கேட்பாரு ரூட்டு மட்டும் சொல்லுங்கள் ஏனால் அது உள்ளே நிறையா ஸ்ட்ரீட் இருக்குதுல அதனால்

ஓகே சார் இல்லை சார் ஒன் அவர் ஆகும் சார் அந்த ஹாஃபனவர் டூ ஒன் அவர் அதுக்குள்ளே டெலிவரி பண்ணிடுவேன் சார் ம் சரி ஓகே சார் தேங்க்யூ சார்